இப்போ நம்ம வெளி கண்ட்ரிலிருந்து வர தமிழ்நாட்டுகுள்ளே வரவங்க வந்து நம்ம தமிழ் மொழி அவங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து அவங்க அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஆன ஒரு பொதுவான ஒரு லேங்குவேஜ்னால் இங்கிலீஷு ஸோ இ இப்போ ஸ்கூல்லேயுமே இங்கிலீஷ் லேங்குவேஜ் தான் ஜாஸ்தியாக சொல்லி தராங்க இங்கிலீஷ் மீடியம் தான் ஜாஸ்தியாக ஆகிட்டு இருக்குது தமிழ் மீடியம் கம்மியாகிட்டு தான் இருக்குது தமிழ் மீடியாங்களில் வந்து அந்த இங்கிலீஷ் வந்து ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ஃபரன்ஸ் இப்போ இங்கிலீஷ் தான் தராங்க ஏன்னால் அது வந்து நம்ம ஸ்கூல் காலேஜஸ் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஒர்க்கு போகிறப்போ இங்கிலீஷ் தான் அதிகமாக அதாவது ப்ரைவேட் சைடில் போய்விட்டோம்னா நம்ம இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ஃபரன்ஸ் தராங்க இங்கிலீஷ் பேசுனால் மட்டு மட்டும்தான் நமக்கு வேலை இருக்கும் பட் கவுர்மெண்ட் சைடில் இன்னுமே நம்ம டிஎன்பிசி எக்ஸாமெலாம் அந்த மாதிரி கவுர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்சில் வந்து தமிழில் பாஸ் தமிழில்தான் முக்கியத்துவம் கொடுத்துக்குறாங்க தமிழில் பாஸ் ஆனால்தான் நீங்கள் அடுத்த பேப்பர் அவங்க இது பண்ணுவாங்க இப்போ இங்கிலீஷ்கும் தமிழுக்கும் பார்த்திங்கனா வ அதுக்கும் இதுக்கும் கம்ப்பேர் பண்ணிணோம்னா நம்ம வந்து இப்போது இங்கிலீஷ் தான் ப்ரிப்ஃபரன்ஸ்சில் இருக்குது ஏன்னால் முக்கியத்துவம் தராங்க நம்ம ப்ரைவேட் ஜாப்ஸ்சில் போய்விட்டோம்னா நமக்கு கன்ஃபார்மாக இங்கிலீஷ் தேவைப்படும் ஸோ அதை அதை ப்ரிப்ஃபர் பண்ணிதான் நமக்கு இப்போ இங்கிலீஷை மட்டும்தான் அவங்க சொல்லி தராங்க அதை இப்போது தமிழை விட ஒப்பிட்டு சொல்லும்போது தமிழ் ரொம்பவுமே கம்மியாகிட்டு தான் வருது